முன்னெலாம் பார்த்தோம்னா தமிழ் மொழியானது அழிஞ்சிட்டே போகுது அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியானது வளர்ச்சி தான் அடைஞ்சிட்ருக்கு எல்லா துறையிலையுமே தமிழ் மொழியானது கொடிகட்டி பறக்க ஆரம்பிச்சுடுச்சு தமிழ் மொழில படிச்சுருந்தா வேலை வாய்ப்பு தமிழ்ல படிச்சுருந்தா முன்னுரிமை அப்படின்ற மாதிரி தமிழுக்கு நம்ம அதிகமான முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிச்சுட்டோம் எல்லாத்திலயுமே தேடும் போது மற்ற மொழில தேடிகிட்டிருந்தோம் இப்போ தமிழ் மொழில தேடினாலே அதுக்கான சரியான பதிலெலாம் நமக்கு கிடச்சிட்ருக்கு நல்ல இந்த இதில் எதை நோக்கி பார்த்தோம்னா நல்ல பாதுகாக்கப்படுது நல்ல முன்னேற்றத்தை கொண்டு போயிட்டிருக்கு தமிழ் மொழி அப்படின்றத தான் நம்மளால் சொல்ல முடியும் எதிர்காலத்தில் தமிழ் மொழியானது இப்போ விட மிகவும் அழகாக மேம்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படும் அதுக்கான நடவடிக்கை எல்லாமே நம்ப எடுக்க ஆரம்பிச்சுட்டோம் ஒரு அறுபது எழுவது சதவீதம் அதை நம்ம சாதிச்சுட்டோம் இன்னும் பத்து சதவீதத்தை சாதிச்சுடுவோம் தமிழ் மொழி சிறப்பான மொழியாவே அமையும்